எங்கள் பகுதியுடைய பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு எடுத்துகிட்டால் அது கபடி தான் இந்த கபடியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்துட்டா கிட்டதட்ட ஒரு ரெண்டு சென்ட் இடம் இருந்தால் போதும் ஒரு ஆயிரம் சதுரஅடி இருந்தாவே நம்ம கபடிங்கிறதை விளையாடிர்லாம் அதேமாதிரி கிட்டதட்ட ஒரு பதினைந்து விளையாட்டு வீரர்களுக்கும் அந்த மைதானமே போதுமானதாக இருக்கும் வேறு கிரிக்கெட்டோ ஃபுட்பால் மாதிரியோ பேட் பால் அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்க தேவை இல்லாமல் ஒரு சமமான இடத்த சுத்தம் செஞ்சாவே விளையாடுறக்கு உண்டான அனைத்து வசதிகளும் அதில் இருக்கும் அதாவது தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய விளையாட்டை எங்கள் ஊருடைய பாரம்பரிய விளையாட்டாக இருப்பது எங்களுக்கு இருக்ககூடிய ஒரு பெருமை அளிக்ககூடிய விஷயம்